ஹலோ சார் வணக்கம் நான் பேக்ரிங்கு பேக்கரி கடை ஓனருங்களா நான் கேக்கு பாப்பாவோடயப் பிறந்த நாள் வருது அடுத்த வாரம் ஆ பண்ணிக் கொடுத்தட்லாங்களா சரிங்க சார் ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வர்ற மாதிரி பண்ணிக் கொடுங்களேன் ஒரு வாட்டி சாக்லேட்

சரி சரிங்க சார் சரி இது ரேட்டு ரேட்டு ம் சரிங்க சார் கேக்கெல்லாம் ஒவ்வொரு ரேட்டு இந்த மாதிரி இருக்குதா இல்லை வெறும் ரேட்டெல்லாம் ரேட்டெல்லாம் ஒரே ரேட்டு தானுங்களா இல்லை ப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்களா சரி சரிங்

சரிங்க சார் பாப்பா பேர் வந்து தனுஸ்ரீ

ம் இல்லை அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுங் ஆ ஆமாம் ம் சாக்லேட்டும் வேணுங்க அந்த ஸ்ப்ரே அடித்துக்கிடுவோம்லங்

சரி சரிங்க சார் இது சரி வெண்ணிலாவில் போட்டு விட்டுர்றீங்களா சரிங்க சார் ஒரு அஞ்சு கிலோ வெண்ணிலாவுலேயேப் போடுங்கள்

ம் போதுங்க

சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார்